நான் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து சந்தித்த ஒரு இதுன்னால் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க அதுதான் எனக்கு சவாலான ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நான் எப்படி பண்றேன் அப்போ தான் வந்து உன்னைய இந்த வேலையிலருந்தே நிரந்தரமாக இருக்க முடியுமா முடியாதான் சொன்னாங்க அதனால் நான் நேஸர் அப்படின்னு ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்துருந்தாங்க அந்த க நேஸர் அப்படின்றதுல வந்து நேஸர்னால் என்ன அது எதுக்கு உதவுது அது என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்லாம் கேட்டாங்க நேஸர்னால் என்னன்னால் பம் பாத்ரூம் அதுமாதிரி பாத்ரூமில் யூஸ் பண்ற செப்டிக் அந்த அதெல்லாம் வந்து நேஸர் தயாரிக்கிற இடம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்லா என்னை கேள்விக் கேட்டாங்க அப்போ வந்து என்னால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அதுக்கப்புறம் அதை வந்து தெரிஞ்சிக்கிட்டு வந்து சொல்லும்மா அப்படின் சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அதை வந்து நேஸர் அப்படின்னா என்ன அப்படின் நான் அந்த இடத்துக்குலாம் போய் கண்டுப்பிடிச்சி நேஸர்னால் என்ன அப்படின் நான் சொன்னேன் அப்போது நான் வந்து பாத்ரூம் தயாரிக்கிற இடம் மட்டும் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிது சிமெண்ட்டில் மோலு பாத்ரூம் கா செப்டிக் அது எப்படி தயாரிக்கிறது அதை எப்படி யூஸ் பண்றது அந்த இது நிறையா தயாரிக்கிறாங்க அந்த இதுன் பற்றி சொல்ல சொன்னாங்க